நான் வந்து பார்த்திங்கனா ஜெயகாந்தன் எழுதிய யாருக்காக அழுதான் அப்படிங்கிற புத்தகத்தை நான் பலமுறை படிச்சிருக்கேன் அப்படி படிக்கும் போது எனக்கு அதுலேருந்து எதுக்காக அந்த ஒரு ஒ ஒரு கதாபாத்தரமானது எதுக்காக அழுகுது அப்போது அவன் எதுக்குமே அழுததில்ல அவன் பைத்தியம்னு அவனே அவனை நினச்சுக்கிறான் அவன் யாருக்காவும் எதுக்காவும் அழமாட்டான் அப்போ அவனுக்கு ஒரு திருட்டுப்பழி சுமத்தும் போது அவன் மேலே ஒரு திருட்டுப்பழி சுமத்தும் போது அவன் மனசு எந்தளவுக்கு வருத்தப்பட்டு யாருமே தனக்கு துணை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி அழுகிறான் எப்படி வந்து அந்த சூழ்நிலைய அவன் கையாள்கிறான் அப்படிங்கிறது அது ரொம்ப புடித்தமான எனக்கு ஒரு கதையாவே இருந்துது ஜெயகாந்தன் அவர்கள் ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப அழகாக போட்டு அந்த கதையை எழுதிருப்பாரு அதை நான் வந்து படமாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டத விட நான் இந்த கதையை படிக்கிறக்கு முன்னாடியே பட பட படமாக வெளி வந்துடுச்சு யாருக்காக அழுதான்னு சொல்லிட்டு ஜெயகாந்தனே இயக்கி அந்த படத்தை வந்து எடுத்துருக்காரு திரு நாகேஸ் அவர்கள் பார்த்திங்கனா இந்த படத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு அந்த ஒவ்வொரு உணர்ச்சியும் அவர் வெளிப்படுத்தக்கூடிய விதம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த படத்தில் நாகேஸ் அவர்கள் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் அவள் அவர் அழுகுறது அவருடைய குணச்சித்திர நடிகர் நாகேஸ் அவர்கள் அவர் வந்து ஒரு கா காமெடி மட்டும் தான் அவர் வந்து நகைச்சுவை நடிகராக மட்டும் இல்லாமல் குணச்சித்திர வேடத்தில் அந்த படத்தில் ரொம்பவே அழகாக நடிச்சிருப்பாரு ஒரு கடையில் வந்து ஒரு உணவு விடுதியில் வேலை செய்யக்கூடியவரா அப்போ அந்த உணவு விடுதியில் வந்து தங்க வரக்கூடிய ஒரு மனிதர் தன்னோடைய ப தன்னோடைய பணப்பைய தொலைக்கிறதாகவும் அப்போ அந்த பணப்பை வந்து எப்படி அது தொலைஞ்சித அந்த ஓன அந்த கடையினுடைய உரிமையாளர் தான் அதை எடுத்து வச்சிருப்பாரு பணப்பையை ஆனால் வந்து அந்த பணப்பையை எடுத்தது நாகேஸ் தான் அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு நாகேஸ் மேல பார்வ திரும்புது எல்லோரும் அடிக்கிறாங்க அப்போ தான் வந்து முதல் முதலாக நாகேஸ் அழுகுறாப்டி அதுக்கு முன்னாடி வாழ்க்கைல நாகேஸ் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாரு அந்த அந்த கதாபாத்தரம்னு பார்த்திங்கனா பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாரு அவருடைய மனைவி அவரை விட்டு போயிருப்பாங்க அந்தமாதிரி எல்லாம் நிறையா அவரு பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலும் கூட அப்போலாம் அழுகாத மனுஷன் யாருக்காக அழுதான் அப்போது அ அவரு வந்து பொம்மைகள் மேல ரொம்ப ஆசைப்பட்றக்கூடிய ஒரு கதாபத்தரமா இருப்பாப்டி நிறைய பொம்மைகளை பார்த்து வாங்கி வாங்கி சேர்த்து வச்சிருப்பாப்டி அப்போது ஒரு முறை குரங்கு பொம்மை வாங்கி வச்சிருக்கும் போது அந்த மூணு குரங்கு பொம்மை காந்தி காந்தியடிகள் சொன்ன மூணு குரங்கு பொம்மைனு சொல்லிட்டு கண்ணு தவறானதை கேட்கக்கூடாது தவறானதை பார்க்கக்கூடாது தவறான செயல்களை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண் வாய் இதை மூடினமாரி கண்ணையும் வாய் வாய மூடுறமாரியும் காதை மூடுற மாதிரியுமான மூணு பொம்மைகள் அப்போ அந்த மூணு பொம்மைகள் கூடவே பேசிட்ருப்பாப்டி நாகேஸு அப்போ இந்த கரெக்டாக அந்த சூழ்நிலையில தான் வந்து இந்த பிரச்சனையும் நடக்கும் அப்போது அவர் தவறான தவறாக எதுவும் பேசிறக்கூடாது தவறாக எதையும் பார்த்துறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தார் அவரு அவருடைய வாழ்க்கைல இப்படி ஒரு பிரச்சனையை அவரு சந்திச்சதில்ல அவருக்கு திருட்டுப்பழி சுமத்தும் போது கடைசியில் அந்த திருட்டுப்பழிலேருந்து அவர் வெளியில் வந்துட்றாரு இருந்தாலும் அந்த திருட்டுப்பழியானது அவருக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையை கொடுத்து அவரை அழவைக்கும் அப்போத்தான் அவரு யோசி யாருக்காக இத்தனை பிரச்சனை எல்லாம் தாண்டி வந்த மனுஷன் அழுகாம இன்னைக்கு அழுகுறாப்டின்னா யாருக்காக அழதான் அப்படிங்கிற அந்த கதை ரொம்ப எனக்கு பிடித்தமான கதையாக இருந்துச்சு